ஆக்சுவலாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஓல்டு மொபைல் ஃபோனுக்கும் அதேமாதிரி இப்போ இருக்கிற புது ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ஸுன் பார்த்தீங்கன்னா டச்சி தான் ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன்ஸ் தான் இருக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ஸுங்கிற பேரில் நிறைய டச் கொண்டு வந்துட்டாங்க இது மூலிமா என்ன நமக்கு ப்ராஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோனில் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஸ்டமாக இருக்கும் பட் டச் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நம்ம வாட்ஸ்அப் இன்ஸ்டாக்ராம் இந்தமாதிரி நிறையா சோசியல் மீடியாஸ் அப்போல்லாம் அந்த டைமில் எதுவுமே கிடையாது நான் சொல்கிறது அதாவது இயர்லி நயன்டிஸ் கிட்ஸ்க்கும் அதாவது இயர்லி டூகே கிட்ஸ்க்கும் அதே மாதிரி நயன்டிஸ் கிட்ஸ்க்கும் இது ரொம்பவே பொருந்தும் ஏன் மீன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் இருந்துச்சி அந்த காலத்தில் வந்து ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோன் யூஸ் ஆகும் அதேமாதிரி எதோ மெசேஜ் வந்துட்டுன்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் பட் இந்த காலத்தில் நம்ம வந்து எல்லாத்தையுமே மொபைல் ஃபோன்ஸ்ஸுல் யூஸ் பண்ணிக்கின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஸோ டெக்னாலஜி டெவலப் ஆக டெவலப் ஆக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ்ஸும் நிறைய டெவலப் ஆகிட்டே வருது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வாட்ஸ்அப் இன்ஸ்டாக்ராம் அதேமாதிரி ஃபேஸ்புக் அப்புறம்மேட்டு ட்விட்டர் இது எதுவுமே இல்லைன்னா இப்போ இருக்கற யங்ஸ்டர்ஸால் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒரு நார்மலான லைஃபையே வாழமுடியாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான லைஃப் என்னென்னா இந்தமாதிரி சோசியல் மீடியாவில் அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு ஹாஃபன ஹாஃபனார் டு ஒன் ஹாராவது ஆக்ட்டிவாக இருக்கிறதுக்கு பேரு தான் நார்மலான லைஃப்ன்னு சொல்கிறாங்க அதேமாதிரி முன்னே இருந்ததை விட இப்போ நிறைய டவர்ஸ் வந்துடுச்சு அதனால் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டேட்டாஸ்ஸலாம் கனெக்ட் பண்ணுறாங்க அந்த காலத்தில் சாட்டிலைட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிணாங்க பட் இப்போ வந்து நிறைய டவர்ஸ் வந்துடுச்சு ஸோ டவர்ஸ் வந்து அந்த காலத்துலே இருந்துருக்கு பட் இப்போ தான் அதோடய ஸ்பெசிஃபிக்கான யூஸஸ் நிறைய அதிகமாக அதிகமாக அதோடய நம்ம பார்த்தீங்கன்னா அதோடயா ஒர்க்லோடும் அதிகமாகது ஏன் நான் சொல்கிறேன்னா டவர்ஸ் அதிகமாக அதிகமாக மொபைல் ஃபோன்ஸ்ஸும் அதிகமாகுது அதே தகு அதுக்கு தகுந்த மாதிரி சிம்ஸ்ஸும் அதிகமாகுது ஸோ இது எல்லாத்தியும் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே இருக்குது ஒரு ஃபைவ் டூ டென் பாசிட்டிவ்ஸ் இருக்குது பட் அதே சமயத்தில் மொபைல் ஃபோன்ஸில் இருக்கற நெகட்டிவ்ஸ்ஸும் பார்த்தீங்கன்னா டன் டன்சாக போகுது பட் நம்ம யூசேஜிக்கு மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணால் என்றைக்குமே தப்பு கிடையாது அண்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சிம் தான் ஏன்னால் நெட் ஒர்க்கு நெட்வொர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்க என்ன தான் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து டவரோடய கனெக்க்ஷன் வாங்கிருந்தாலுமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அவங்களால ஸ்பீடாக நெட் ஒர்க் கொடுக்க முடியுது ஸோ இதுவே அவங்களே ஒரு ஓன் டவரை க்ரியேட் பண்ணிணாங்கன்னா இன்னும் ஸ்பீடாக அவங்க நெட் ஒர்க் கொடுக்க முடியும் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ வந்து முக்கியமான கேப்பிட்டல் சிட்டிசஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஃபைஜியை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் ஆக்சுவலாக ஃபைவ் ஜி போடுறதுக்கு மந்த்லி மந்த்லி டேட்டாஸ் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தட்ட டூ நாட் நயனுக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி அன்லிமிடெட் கால்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெர் டேக்கு அதே மாதிரி அன்லிமிடெட் அன்லிமிடெட் கால்ஸ் அன்லிமிடெட் மெசேஜஸ் எல்லாத்தி எல்லாத்தியுமே பார்த்தீங்கன்னா ஒரு டேக்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபைவ் ஜி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே டூ நாட் நயனுக்கு போட்டால் போதும் பட் நீங்கள் வந்து அன்லிமிட்டெடாக டேட்டாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபோர் ஜி ஃபோன்ஸ்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் டேட்டானா அதுக்கு மேலே போச்சுன்னா ஹண்ட்ரெட் பெர்ஸன்ட் டேட்டா கம்ப்ளீட்டெட் அப்படின்னு வரும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து டேட்டாவை யூஸ் பண்ண முடியாது பட் இதுவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஜியா இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாகவே கிட்டத்தட்ட அன்லிமிட்டெடாக டேட்டாஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலிமா நம்ம நிறையா மூவிஸ் டவுன்லோட்ஸ் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கற ஜியோ சிம்மோடய ப்ளஸ் அண்ட் ஏர்டெல்லும் பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துட்டுருக்காங்க லான்ச் பண்ணிவிட்டாங்க அதேமாதிரி வீயும் இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க